ஹலோ தமிழ்நாடு ட்ராவல்ஸுங்களா இங்கே பாதையில் இருந்து முருகேசன் பேசுறேங்க வண்டி ஒன்று வேணும் இனோவா ஆமாம் ஆமாம் ஒரு மூண் நாளைக்கு வேணும் ராமேஸ்வரம் போயிவிட்டு திருச்செந்தூர் போயிவிட்டு அப்படியே கன்னியாகுமரி போயிவிட்டு ஒரு ரெண்டு மூண் நாள் போயிவிட்டு வரணும் வண்டி கிடைக்குங்களா நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வேணும் சரி எடுத்துக்கலாங்களா வாடகை எல்லாம் என்ன ரேட் வருது பதினஞ்சிருவாயிங்களா கிலோ மீட்டருக்கு பேட்டா ட்ரைவரோட ட்ரைவர் இல்லாமையா ட்ரைவர் எல்லாம் சேர்த்தியா டோல்கேட்டுக்கு தான் நீங்கள் பே பே பண்ணிக்குறிங்க மற்றபடிக்கி ட்ரைவிங்கு ஓன் ட்ரைவிங்காக இருந்துக்கிட்டா வாடகையை குறச்சிக்கிறிங்களா அப்படியா சேர் சேர் சரிங்க அது அப்படினா ஓகேங்க நாங்களே ரெண்டு மூணு பேர் போயி இருக்குறோம் ஓட்டிக்குவோம் சேரி ரைட்டுங்க பதிமூன்றுவாயிங்களா சேரி ரைட்டுங்க ரெண்டு மூண் நாளைக்கு தேவை மூண் நாள் நால் நாளைக்கு தேவைப்படும் ஆ ஒன்று ஒரு நாள் தி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி அப்படியே போய் அப்படியே வரவேண்டியது தான் நான் மதுரை வழியாக வந்து வந்துரவேண்டியது தான் ஆ சேரி சேரி சேரிங்க நாங்கள் ஒரு ஆறு பேர் ஆ சேரி சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்வான்ஸ் பேமண்ட் கொடுக்கணுங்களா இல்லை வந்து கொடுத்துக்குலாமா அட்வான்ஸ் பேமண்ட் ஐயாயிரம் கொடுக்கணுங்களா சேரி அது வாங்கிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாடி வந்து கிலோ மீட்டரு பார்த்துட்டு வாங்கிக்கலாமா சரி ரைட்டுங்க நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணி விட்ருவீங்க நான் வந்து திருப்பி ரிட்டன் வரும்போது டேங்கை வந்து ஃபுல் பண்ணி விட்றனும் சேரி ரைட்டுங்க சரி மறுபடியும் நான் மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூப்பிட்றன் சேரி ரைட்டு ஓகேங்க சரி